ஹலோ ஆ சொல்லுங்க தோ ஏம்மா நான் து இது தோட்டத்துக்கு ஆள் வைச்சா நீ தண்ணி ப ஊற்றி வைம்மானால் நீ தண்ணி ஊற்றாத செடியெலாம் வதங்க வச்சு வச்சுக்குற எல்லாம் வந்து குறை சொல்கிறாங்க செடி சைடு போக மாட்டேங்குது ம்

ரெண்டு தரம் மூணு தரம் ஊற்றுனாதான செடி நல்லா இருக்கும் வர கஸ்ட்டமரு நம்ம கிட்டே வந்து வாங்குவாங்க

எங்க பார்த்துக்க

ம் கொஞ்சம் பார்த்துங்க அப்போதான் கஸ்ட்டமரு வரும் வியாபாரம் ஆகும் நம்ம அப்புறம் வைச்ச முதலு முதலு திரும்பும் உங்களை நம்பி தானே விட்டு போகிறேன் நான் ம் ம் கொஞ்சம் உஷாராக பாருங்க பார்த்து செய்யுங்க